ஏதேனும் விளையாட்டு உதவித்தொகை அப்படினா இப்போ வந்துட்டு நம்ம நல்லா கேம்ஸ் விளையாடுகிறோம் அதில் வந்துட்டு மாநிலம் மாவட்டம் எப்படி சொல்ல ஸ்டேட் இன்டர் இன்டர்நேஷனல் இந்த லெவலுக்குலாம் நம்ம போயிட்டு விளாண்டோம் விளாண்டி நம்ம ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்லைன்னா செகண்ட் பிரைஸ் வாங்கிருந்தோம்னா நம்மளுக்கு காலேஜ் போகும்போது இங்கே விளையாட்டு அதில் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் அந்த கேம்ஸ் ஸ்காலர்ஷிப்பை வச்சு நம்ம வந்து ஃப்ரீ சீட் வாங்கலாம் அப்பறமேட்டுக்கு ஃபீஸை வந்து கொறச்சிக்கலாம் இப்போ சம்திங் ஒன் லேக் இருக்குது அப்படினா அதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் தான் நம்ம கட்டுகிற மாதிரி இருக்கும் மிச்சம் எயிட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் அவங்க லெஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சீட்டே புல் சீட்டே ஃப்ரீ அந்த மாதிரிலாம் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு காலேஜ் போயிட்டும் இன்டெர்நேஷனல் லெவல் யூனிவர்சிட்டி லெவல் இந்த மாதிரி நம்மள வந்து விளையாட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க அந்த விளையாட்டில் நம்ம நல்லா பண்ணிணோம் அப்படினா நம்மளுக்கு வந்துட்டு சர்ட்டிஃபிகேட்ஸ் மெடல் இந்தமாதிரி நிறையா கொடுப்பாங்க நம்மளுக்கு வ நம்ம நம்மளோட படிப்புக்கு வந்து ரொம்பவே உதவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ ஸ்போர்ட்ஸ் காலேஜ்ஜுனே காலேஜ்ஜஸ் இருக்குது ஸ்போர்ட்ஸுக்கும் மட்டுமே உரிய காலேஜ் இப்போ திருச்சிலலாம் பார்த்திங்கன்னா ஹோலி கிராஸ்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது அது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் காலேஜ் தான் அந்த மாதிரி நிறைய வகைகள்ல நம்மளுக்கு அது உதவுறாங்க